நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் இருக்குது அந்த இடத்துல தொழில் தொழில் கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணியெல்லாம் அந்த சாயத்தண்ணி எல்லாம் அந்த ஆற்றுல கலக்கி விடுகிறாங்க அது அந்த தண்ணி வந்து மக்கள் குடிச்சுட்டு நிறைய மலேரியா அந்தமாதிரி நோய் எல்லாம் வரதுக்கு காரணமாக இருக்குது விவசாயிங்களுக்கு பாதிக்குது மக்களுக்கு பாதிக்குது அப்புறம் மழைக் காலத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோட்டில் வீட்டு முன்னாடி தொட்டிலெல்லாம் தண்ணி தேங்கி வச்சுருக்கும் தேங்கிகிட்டு இருக்கும் அதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் கவர்மெண்ட்டு வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க எல்லா இடத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது சுத்தமாக வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா குப்பை மட்கும் குப்பை தனியாக மட்காத குப்பை தனியாக இருக்குது அதை தனி தனியாக இருக்குது அதெல்லாம் கொண்டுபோய் ஒரு இடத்துல தான் போட்டுடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் தான் ரெண்டும் பிரிக்க பிரித்து எடுக்கிறாங்க அந் அந்த இடத்தையும் சுத்தமாக வைக்கிறது ரொம்ப நல்லது மக்களுக்கு